எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்பா என் பிள்ளைங்களுக்கு வந்து யாராருக்கு எந்த சாப்பாடு எந்த நேரத்தில் வேணும்னாலும் நான் ஈஸியாக சமைத்து கொடுப்பேன் எவளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் பசங்கள் எத ரொ இந்த உணவு எனக்கு பிடிக்கும் எனக்கு மட்டும் சப்பாத்தி தான்மா பிடிக்கும் அப்படின்னு கேட்குற பல பிள்ளைக்கி முட்டை சப்பாத்தி செஞ்சு குடுப்பேன் நண்டு சமைக்கணும்னா அந்த பிள்ளைக்கு நண்டு சமைச்சி கொடுப்பேன் கறி மீன் க எனக்கு இன்னைக்கி ஆட்டுக்கறி வேணும் அதை வச்சி சூப்பு வேணும் ஆட்டு சூப்பு ஆட்டுக்கு சூப்பு வேணும்னா கால் சூப்பு வேணும்னா அது செஞ்சு உடனேயே கொடுப்பேன் அதுக்காகலாம் நான் தாமதிக்க மாட்டேன் அப்புறம் மட்டன் பிரியாணி என் பிள்ளைங்களுக்கும் மூணு பிள்ளைங்களுக்கும் நல்லா பிடிக்கும் அது எப்போது கேட்டாலும் நான் அதை ச எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து மட்டன் பிரியாணிதாங்க அதை விட்டால் ம அது மட்டன் குழம்பு மட்டன் குழம்புல வந்து குடல் குழம்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து க்ரேவி பண்ணி பசங்கள் வந்து அவங்கவங்க விருப்பத்துக்கு தேவைப்ப தேவைப்படுற அளவுக்கு சாப்பாடு வைப்பேன் நாங்கள் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதுனா அப்புறம் வந்து இந்த எங்கள் பக்கத்தில் வந்து கேவரு புட்டு செய்வோம் அந்த கேவரு புட்டு வந்து ரொ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல உணவு அது எளிமையானதும் கூட அதுக்கூட நம்ம நாட்டு சக்கரை இருந்தால் போட்டு செய்யலாம் இல்லைனா நம்ம வெல்லம் அதை போட்டு மல்லாட்டு பயிறு போட்டு அந்த புட்டை அடுப்பில் சமைச்சு வேக வச்சு எல்லாத்தையும் ஒன்னாக மிக்ஸியில் போட்டு அரைத்து தேவையான ருசி வந்த பிறகு அதை சாப்பிட வேண்டிதுதாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான உணவு புட்டு அதமாதிரி இலக்கொழுக்கட்ட வந்து ரொம்பவும் ஈஸியான ஒரு வேலை அதையும் எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சங்கடகர சதுர்த்திக்கு வந்து மூணு நாலு விதமான கொழுக்கட்டை செய்வோம் பொங்கல் செய்வோம் அதுலாம் வச்சு சாமிக்கு படைச்சா அதுவும் ரொம்ப கொழுக்கட்டை பிடிக்கிறதுனாலே சில பேருக்கு ரொம்ப கஷ்டமான வேலைம்பாங்க அந்த கொழுக்கட்டை வந்து எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை அதை கொஞ்சம் வேலை பளுன்னு நம்ம ப அதை நெனச்சோம்னா அது ரொம்ப பளுவா தான் இருக்கும் வேலை இது செஞ்சுடலாம் இது ஈஸியான சமையல் தான் அந்த வேலையை ஈஸியாக செஞ்சு முடிச்சிக்கலாம்பா